அந்த காலத்துப் பாடல்கள்னால் கருத்துள்ளதாக இருக்கும் ரசிக்கக் கூடியதாக இருக்கும் இந்தக் காலத்து இந்தக் காலத்து வரைக்குமே அந்த அந்த காலத்தில் உள்ள பாடல்களை இன்னுமும் ரசிச்சுட்டு தான் இருக்காங்க கருத்து அதன் அதில் இருக்கற கருத்தெல்லாம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது இந்த காலத்தில் இருக்கற பாடல்களெலாம் ஒரு பெரியவங்கள் கூட கூட உட்காந்து பார்க்க முடியாது அந்த பாட்டு பெரியவர்களுக்குமே இந்த காலத்தில் உள்ள பாடல்கள் வந்து அந்த காலத்து மனுஷர்களுக்கே பிடிக்கிறது இல்லை யாருக்கும் இந்த பாட்டும் புரிகிறதும் இல்லை நாலு பெரியவங்கள் கூட உக்காந்து பார்க்குற மாதிரியும் இல்லை அந்தக் காலத்துலெல்லாம் பாட்டு பார்க்கறக்கும் கேட்கறக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் அவங்க போடுற துணியிலேருந்து அவங்க நடந்துக்கிற விதத்திலேருந்து எல்லாமே இந்தக் காலத்தில் பெரியவர்களும் சரி சின்ன குழந்தைங்களும் சரி சின்ன குழந்தைங்கள வந்து இந்த காலத்துப் பாடல்களை பார்க்க விடுறதுக்கே யாருமே விரும்புறது இல்லை அந்த பாடல் பாடல்கள் சின்ன குழந்தைங்க பார்த்தாலும் கெட்டுதான் போகிறாங்க அந்த பாடல் வந்து சின்னப் பிள்ளைங்களுக்கு வந்து தகுந்த பாடல்களும் இல்லை அந்தக் காலத்துலிருந்த பாடல்கள் வந்து இந்தக் காலத்து வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னுமும் தூங்கும் போதும் சரி வேலை பார்க்கும் போதும் சரி அந்தக் காலத்து பாடல்கள் தான் எல்லோரும் ரசித்துக் கேட்கறாங்க முடியாமல் டென்ஷனாக இருந்தாலும் அதிகமாக கேட்கக் கூடிய பாடல்கள்னால் அந்தக் காலத்துப் பாடல்கள் தான் மனதுக்கு லேசாக இருக்கும் அந்தக் காலத்துப் பாடல்கள் கேட்கும் போது ஆனால் இந்தக் காலத்துலெலாம் அப்படி கேட்க முடி அந்த இப்போ உள்ள பாடல்களெலாம் கேட்க முடிகிறதில்ல